வணங்கங்க மேடம் இல்லை ஆமாங்க மேடம் போன டைமே வந்தேங்க உங்களை பார்க்க முடியலைங்களா ம் இல்லை அப்புறம் புதுசாக டேப்லெட் எல்லாம் வந்திருக்குங்க மேடம் பேஷண்ட்டுக்கு கொடுத்து நீங்கள் அப்புறம் பார்த்து சொன்னிங்கன்னால் சாம்பிள் அதுதான் கொண்டுட்டு வந்தேங்க எப்படியும் இன்றைக்கி உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டுங்க ம் சரி சரிங்க இப்போ தான் ம் இருக்குதுங்க மேடம் இருக்குதுங்க புதுசாக தான் சில திங்கஸெல்லாம் வந்திருக்குங்க அப்புறம் டோலோ பேராசிட்டமல் எல்லாம் எப்பவும் போல் ரெகுலராக கொண்டுட்டு வந்திருக்கேங்க அப்புறம் இந்த ஒமேஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேங்க அப்புறம் இந்த இந்த கொங்கு மெடிக்கலில் பாவா மெடிக்கல்லேங்க அப்புறம் எல்லாமே சாம்பிள் கொடுத்து எல்லாேருமே நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிரபாகர் டாக்டரு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க மேடம் அதனால் நீங்களும் கொஞ்சம் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்ல நல்ல கம்பெனி ஐட்டமில் தான் எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்குறேங்க சரிங்க

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க இருக்குதுங்க எல்லாமே எல்லா மெடிஷனுமே கொண்டுட்டு வந்திருக்குறேங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னிங்கன்னால் ஸ்டாக் கொண்டுட்டு வந்து போட்டுருலாங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க மேடம் சரிங்க சரிங்க மேம் சரி மேடம் சரி ஆ சிரப்பெல்லாம் இருக்குதுங்க மேடம் ஆ ஆமாங்க ஆமாங்க மேடம் ஆமாங்க நீங்கள் வேணால் இந்த அவினாசியில் பிரபாகர் டாக்டர் கிட்டே வேணால் கேட்டுப்பாருங்க மேடம் ஆமாம் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரே சொல்லுவாருங்க அப்புறம் என்ன ஒரு ரெகுலராக தானங்க கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஸ்டாக் எல்லாமும் முடிஞ்சோன்னையுமே கூப்பிட்ட உடனே அப்போவே வந்துடறேங்களேங்க கொண்டுட்டு சரிங்க சரி மேடம் நீங்கள் கூப்பிடுங்க மேடம் இல்லைன்னா இன்னொரு டைம் நானே நாளைக்கு இல்லை நாளான்றைக்கி வரங்க நேரில் ம் சரி மேடம் சரிங்க சரி மேடம் வணக்கங்க